முன்னயெல்லாம் பார்த்திங்கனா ஆடி மாதம்லாம் மழை பெய்யும் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கிறதுனு தெரியாது இப்போ பனியா தாங்க முடியலை நல்ல பனி ஏழு மணி எட்டு மணி வரலியும் பனி பெய்யுது வெளியில் வரதே கஷ்டமாக இருக்குது ஏதோ போட்டடுச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப குளிராகவும் இருக்குது